என்னப் பொறுத்தவரைக்கும் நான் வந்து திருச்சிலயே நிறைய இடத்துல தோட்டம் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுப் பின்னாடியே தோட்டம் இருக்கு அதுவும் இல்லாத விவசாய நிலமும் இருக்கு தோட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த வீட்டுக்குத் தேவையான காய்கறி கத்திரிக்காய் தக்காளி வெண்டை இந்த பீன்சு பீன்சுலாம் அழகாக விளையுங்க பீன்சுலாம் போட்டு ஒரு ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்துலயே பீன்சு வந்துரும் அது மாதிரி வெண்டக்காயும் இது தக்காளி ஈசி எளித முறையில் பண்ணலாங்க வீட்டில இருக்கிற சாம்பல் அடுப்பு சாம்பல் வச்சு போட்டுவிட்டு பூச்சி எதாவது தாக்குச்சுனா அந்த வேப்பில்லை இருக்குல்ல வேப்பில்லை எல்லாம் எடுத்து அதை அரைச்சி பொடியாக்கி அது மேலே போட்டாலும் அது மாதிரி மாட்டு கோமியங்கள் இருக்கு கோமியம் வச்சு அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் கட்டுப்படலனா மருந்து வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கியாந்து அந்த சாம்பலில் கலந்து அதை சூப்பராக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாத இப்பயும் திருச்சியில என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இன் நிலம் இல்லாதவங்க ஒரு சில பேர் ஆர்வமாக இருக்குறவங்க தோட்டம் இடணும் பயிர் வைக்கணும் அப்படின்றவங்க மேலே செடி மேலேயே ஒரு சிலச் சில சின்னச் சின்ன செடி வச்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படி இல்லாதவங்க இன்னும் இன்னா பண்ணுறாங்கன்னா தொட்டி மாதிரிக் கட்டி அது ஃபுல்லாக மண் நிரப்பி அதுலயே செடி வச்சி அதுல் அவங்க வீட்டுக்கு தேவயானதை மட்டும் எடுக்காம சேல் பண்ணுற அளவுக்குக்கூட நல்லா பயிர் எடுத்துட்டுருக்காங்க அந்தளவுக்கு நல்ல இதுவாக போய்ட்டுருக்குங்க தோட்டப்பயிர் வந்து ரொம்ப விருப்பமான ஒன்று ம மன அழுத்தத்தைக் குறைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பயிர் வந்து செடியை பார்க்கும் போது நல்லா விளஞ்சிருக்கும் போது நமக்கு வந்து மன சந்தோஷத்தைக் கொடுக்கும் தோட்டப்பயிர் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டுப் பண்ணுறவங்க தான் அதிகமாக வந்து லாபம் எடுக்கலாம் லாபம் எடுக்கலான்னு இருந்தம்னா என்ன சொல்லுறது வீட்டுக்குத் தேவையான பொருள்களை அன்றாடம் போய் நம்ம மார்க்கெட்டில வாங்கத் தேவை இல்லை இப்போ அவரையெல்லாம் பார்த்தா ஒரு செடி போட்டாலே போதும் ஒரு ஆறு மாதத்துக்குத் தேவையான அவரை இருந்து நம்ப அதுலையே பறிச்சு சாம்பார் வச்சாலும் கொல் தொட்டுக்க வச்சாலும் எது வச்சாலும் அதுலையே பண்ணிக்கலாங்க அதான் தோட்டப்பயிர் வந்து ரொம்ப எளிதியான பயிர் வந்து யாராவது இப்போ விரும்பினாலும் ட்ரை பண்றதாக இருந்தாலும் தோட்டப்பயிரை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் மற்ற நேரத்தில் வந்து இது யூஸ் பண்ணிகிட்டே வேலைக்கு போய்விட்டு வந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்